விஷ்வா உங்க பெர்ஃபார்மென்ஸ் வந்து நல்லாயிருக்கு இப்போது நீங்கள் வந்து ஓர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது உங்கள் ஸ்கில்ஸெலாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதுதான் ஸோ உங்களுக்கு வந்து இன்க்ரீமெண்ட் பண்லாம் போடலான்ருக்கோம் ஆமாங்க சார் ஸோ நீங்கள் வந்து நல்லாவே ஓர்க் பண்ணுறீங்க உங்கள் ஸ்கில்ஸெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா இந்த மாரி மெ மேன்மேலும் வந்து நல்லா பேர்ஃபார்ம் பண்ணுங்க ஓ ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த போஸ்டெலாம் நிறையாவே இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த இன்கிரீமெண்ட் வந்து எப்படி நினைக்கிறீங்க இது உங்களுக்கு வா இங்கே வா நீங்கள் பண்ணணும் நீங்கள் போட்ட எஃபக்ட்டாக இல்லை எஃபோர்ட்டாக இல்லை நீங்கள் எப்படி இந்த பற்றி நினைக்கிறீங்க உங்கள் ஸ்கில் எல்லாம் எப்படி இல்லை யாரால் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டிங்க இல்லை யாராச்சும் ரோல்மாடல் யாராச்சும் சீனியர்ஸ் அப்பிடின்னு ம் ஓ ஓகே ஸோ அந்த வேறு யாராச்சும் சொல்லுவிங்கன்னு நினச்சேன் பட் என்னை சொல்லிட்டிங்க சரி இருக்கட்டும் சார் ஸோ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க நல்லா ஹார்டுஒர்க் பண்ணுறீங்க நிறையா பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருங்க ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்